ஹலோ ராஜ் ராஜா கார் சர்வீஸா சார் உ எனக்கு இந்த காரில் நாலு வீலு அலைன் பண்ணி டயர் சேஞ்சு பண்ணணும் சார் அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வருது டயர் என்ன மாடல் இருக்குது சரி அதையும் சேஞ்ச் பண்ணிடுங்க வீலு அலைன் கண்டிப்பாக மாற்றணும் அமௌண்டு எவ்வளோ வரும் இருபத்தஞ்சாயிரமா சரி சார் சரி பண்ணிடலாங்க பண்ணிக் கொடுத்துருங்க சார் காரை எப்போது எப்போது விடணும் எப்போது எடுத்துக்கலாம் சரி சார் மணி பேமெண்ட் எப்படி சார் பண்ண காரை விட்டு சார் கார் டெலிவரி பண்ணும்போது எடுத்துக்கலாமா இல்லை சரி சார் இனிஷியல் பேமெண்ட் மட்டும் இப்போ பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் நீங்கள் காரை டெலிவரி பண்ணும்போது நான் இது பண்ணுவேன் ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணணும் சரி ஓகே சார் ஓகே காலைல போய் காரை விட்டுடுறேன் சார் ஆ ஓகே